இந்தியாவில் உள்ள பிரபலமான சுற்றுலா தளங்கள் பற்றி சொல்லணும்னால் நிறைய சுற்றுலா தளங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னால் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இதெலாம் சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் போனால் கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே போட்டிங் அதெலாம் மக்கள் ரொம்ப போகிறதுக்கு விரும்புவாங்க அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில்கள் இருக்குது அது ரொம்ப பெரிய கோயில் ஆயிரம் கால் மண்டபமெலாம் இருக்குது அதில் ரொம்ப பிரசித்திபெற்ற கோயில் அதுக்கப்புறம் மக்களெலாம் காசி ராமேஸ்வரம் போக விரும்புவாங்க ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காக்கா கத்தாது கழுகு பறக்காதுனு சொல்லுவாங்க அப்புறம் அங்கே பூக்களில் மனம் இருக்காது அப்படினு சொல்லுவாங்க அங்கே எரிக்கிற பிணங்கள் கூட மனம் வீசாது அப்படினு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது எல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்